நாங்கள் வந்து சின்ன வயசிலேருந்து சா சமைச்சிக்கிட்ருக்கோம் சின்ன வயசிலேருந்துன்னா பசங்களோட பசங்களாக சேர்ந்து அது போலெல்லாம் சேர்ந்து சமைச்சிக்கிட்டு கூட்டாஞ்சோறுமாரி செஞ்சிக்கிட்டு இருப்போம் சின்னச்சின்ன சொப்பு பாத்திரங்கள்லாம் வச்சு இருந்து செஞ்சுட்டு அதில் சாப்பாடெலாம் செய்கிறது அடுப்பு மூட்டுறது சின்னச்சின்ன ஒரு சொப்பு சாமானெல்லாம் வச்சு விளையாடிட்றது அதுப்போல் செஞ்சிக்கிட்டிருக்கோம் இதுமாரி நாங்கள் பல மாசமாக விளையாடிகிட்ருந்து கொஞ்சம் பெரிய பையனா ஆக ஆக கொஞ்சம் பெரிய ப பசங்களோடய பசங்களா சோந் சேர்ந்து சேர்ந்து அதுமாரி செய்கிறது அதுமாரி சின்னச்சின்ன பொருட்கள்லாம் செஞ்சின்னுருக்கிறோம் அந்தமாரிதான் எல்லா விஷயத்திலையும் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து சின்னச்சின்ன வருஷமா சொல்லிட்டு பசங்களோடய பசங்களாக சேர்ந்து சிக்கன் பிரியாணி பிரியாணி அதுப்போல் செஞ்சிச்செஞ்சு சாப்பிட்டுட்டு அதாட்டி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் பெரிய பெரிய இதுவோல்ல செஞ்சிகிட்டுருக்கோம் எங்களுக்கு எப்பெப்பெல்லாம் தோணுதோ அப்பெப்பெல்லாம் நாங்கள் சமைக்கவோ செ செய்யுவோம் சப்போஸ் வீட்டில் சும்மா ஒரு டைம் இருந்தாக்கூட நாங்கள் வீட்டிலக்கூட சமைப்போம் வீட்டில் ஹோட்டல்ல அதுமேல் ஒர்க் பண்ணாதவங்கள்லாம் அதுமாரி அண்ணனுங்கள்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அது முன்னேரத்துலேருந்து சாப்பிட மீன் செஞ்சிகிட்ருக்காங்க அப்போது அந்தமாரிதான் எங்களுக்கு அனுபவம் அப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டே தனியாக இருக்கும் செய்யும்போது அதை பார்க்குறது என்னென்னா பண்ணுறாங்க விளாடுறாங்களா ஜாலியாக இருக்காங்களா இப்படிலாம் அதை பார்க்குறத்துக்கு தனி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை பார்க்குறத்துக்கே அதுப்போல்தான் எல்லாத்தையும் சமைக்கிறோம் நாங்கள்